பாரம்பரிய விளையாட்டு வந்து கிராமப்புறங்களில் கலாச்சார அடையாளத்தை வந்து பாதுகாப்பதிலும் ஊக்குவிக்கிறதிலும் கிராமப்புறம் என்ன பங்கு வகிக்கிதுன்னால் பெரும்பாலான பங்கை வந்து கிராமங்கள் மட்டும்தான் வகிக்கின்றன இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விளையாட்டு இருக்கும் அதில் வெளாடுற ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எனர்ஜி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்கவுங்க என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அதை அதை அவங்கவுங்க தான் பண்ணுவாங்க கரெக்டாக சொல்லணுன்னா இந்த நகர்புறங்களெலாம் வந்து ச வண்டிகள் போறதுக்கும் வாகனங்கள் போறதுக்கும் மக்கள் நடந்து போறதுக்குமே போதுமான இடம் இல்லாதப்போ அவங்களால எப்படி ஒரு விளையாட்ட வந்து பாரம்பரியமான விளை அதும் குறிப்பாக சொல்லணுன்னா பாரம்பரியமான விளையாட்டெலாம் எப்படி ஊக்குவிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதுவே கிராமப்புறம்னால் வந்து மக்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே மக்களுக்கு அங்கே தாராளமான இடங்கள்லாம் இருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கறவங்களாம் அண்ணன் தம்பி யாருனே தெரியாதவங்களாக இருந்தாலுமே அண்ணன் தம்பி மாமன் மச்சான்னு சொல்லி உறவு கொண்டாடுற கிராமத்தில் இருந்தால் கண்டிப்பாக எல்லோராலையும் வந்து ஒரு சிறந்த ஒரு பாரம்பரியமான விளையாட்டை ஊக்குவிக்கிறது வந்து கிராமப்புறங்களில் இருக்கறவங்க தான் அப்படிங்கறத வந்து என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் ஏனால் அவங்கதான் வந்து கரெக்டாக இப்போது ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு தோணணுன்னா அவங்க கிராமப்புறங்களில் உள்ளவங்கதான் கரெக்டாக பண்ணுவாங்க ஆனால் நகர்புறங்களில் இருக்கிறவங்கள்ட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னோம்னால் அவங்களால அதை பண்ண முடியாது ஏனால் அவங்களால ஒரு போக்குவரத்து நெரிசலையோ இல்லை மக்கள் நடந்துப் போகிறதுக்குமே போதுமான இடம் இல்லாதவங்க ஒரு விளையாட்டு விளையாடணும்னா குறிப்பாக ஒரு ஒரு சா நார்மலான ஒரு கேம் விளாடணும்னா கூட ஒரு கிரவுண்டு தேவைப்படும் அப்படி இருக்கிறப்ப பாரம்பரிய விளையாட்லாம் விளையாட்ணும்னா பெரிய இடமே இருந்தால்தான் அந்த பாரம்பரிய விளையாட்டெலாம் விளையாட முடியும் அப்படி இருக்கிறதுனால தான் வந்து மக்களெலாம் கிராமப்புறங்களில் உள்ளவங்கள்தான் அதிகப்படியான பாதுகா பாரம்பரிய விளையாட்டை பாதுகாக்கிறதும் பராமரிக்கிறதும் ஊக்குவிக்கிறதும் பாரம்பரிய பாரம்பரிய விளையாட்டில் தான் வந்து பாரம்பரிய விளையாட்டெலாம் வந்து கிராமப்புறங்களில் உள்ளவங்கள் தான் வந்து அதிகப்படியாக ஊக்குவிச்சுட்ருக்காங்க ஊக்குவிக்கிறதும் அவங்கதான் பாதுகாக்கிறதும் அவங்கதான் ஏனால் அவங்களாலதான் அதெலாம் பண்ணமுடியும் ஆனால் நகர்புறங்களில் உள்ளவங்களால் அதெலாம் பண்ண முடியாது ஏனால் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் டே டூ டே லைஃபை வந்து ரன் பண்ணணும்னாலே அவங்களுக்கு போதுமான இன்கம் பற்ற மாட்டேது அவங்க பார்க்கற வேலையிலிருந்து வர இன்கமே அவங்களுக்கு பற்ற மாட்டேதுங்குறப்போ அவங்களுக்கு எப்படி டைம் இருக்கும் பாரம்பரிய விளையாட்டை பாதுகாக்க ஒரு விளையாடு விளையாடணுன்னா கூட அதுங்களுக்கு அவங்க அதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அந்த டைமில் நமக்கு எவ்வளோ இன்கம் வரும் அந்த இன்கமெலாம் லாஸாக போகுங்கிறது தான் யோசிப்பாங்களே தவிர நம்ம பாரம்பரிய விளையாட்டை நம்மதான் பாதுகாக்கணுன்னு ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க அதனால்தான் சொல்கிறேன் பாரம்பரிய விளையாட்டை வந்து கிராமப்புறங்களில் உள்ளவங்கள்தான் கலாச்சாரத்தோடு பின்பற்றி பாதுகாத்து வந்துக்கிட்டிருக்காங்க